ஆன்லைன் கேம்னு பார்த்திங்கன்னா ஃப்ரி ஃபயர் விளாடுவன் ஃப்ரி ஃபயர் அப்புறம் பப்ஜி விளாடுவன் நல்லாயிருக்கும் ரெண்டு கேமுமே நல்லாதான் இருக்கும் ஃப்ரி ஃபயர் பப்ஜி ரெண்டுமே நல்லாதான் இருக்கும் ஊருலெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் பசங்கள் எல்லாம் கும்பலாக உட்காந்துட்டு ஃப்ரி ஃபயர் தான் விளாண்டுட்டு இருப்போம் அதே மாதிரி பப்ஜி விளாடுவோம் ஆனால் பப்ஜி யாரும் பசங்கள் அதிகம் விளாடுறது இல்லை நான் மட்டும் தான் பப்ஜி விளாண்டுருப்பன் பப்ஜி வந்து நா வெளியூர் பசங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க வெளியூர்ல வெளியூர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு விளாண்டுட்டுருப்பேன் இங்கே ஃப்ரி ஃபயர் பார்த்திங்கன்னா ஃப்ரி ஃபயர் வந்து இங்கே நம்மவூரு பசங்கள் கூட விளையாண்டுட்டுருப்பன் காலையிலயும் செரி நைட்டும் செரி நைட்லதான் அதிகம் விளாடுவோம் ஒரு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா பசங்களெல்லாம் ஒரு பத்து மணி வரையும் பத்தரை வரையும் விளாண்டுட்டுருப்போம் அதே மாதிரி ஃப்ரிஃபயர்ல வந்து ரூம் மேட்ச்னு ஒன்னு இருக்குது அது வந்து ஒரு கார்டு ஒன்னு கிரியேட் பண்ணும் அந்த மேச்சில ஆன்லைன் கேம்ல கார்ட கிரியேட் பண்ணிட்டு இப்ப நாங்கள் ஒரு நாளு பேருனா அதே மாதிரி ஆப்நெட்ல ஒரு நாள் பேர் இருப்பாங்க நால் நாலு பேரும் நாங்கள் விளையாண்டுட்டு இருப்போம் ரூம் மேட்ச் நல்லாருக்கும் அது வந்து நாங்களாம் அவங்களா சொல்ட்டு அது மாதிரி விளாடுவோம் நல்லாயிருக்கும் ப வெளியூர் பசங்களை கூப்ட்டு அவங்க நாலு பேர் வருவானுங்க ரூம் மேட்சில் அவங்க நாலு பேர் நாங்கள் நாலு பேர் அது மாதிரி விளாடுவோம் ரூம் மேட்ச் ஃப்ரிஃபயர்ல நல்லாருக்கும் காலையிலயே அதே மாதிரி ரூம் மேட்ச் விளாடுவோம் பப்ஜில பார்த்திங்கன்னா பப்ஜில வந்து பசங்கள் யாரும் ரூம் மேச்சி வர்றது இல்லை ஏன்னா பப்ஜி எவன்கிட்டயும் இல்லை பசங்கள்ட்ட இங்கே ஊருல நான் மட்டும் தான் வச்சிருக்கேன் வெளியூர் பசங்கள் கூப்ட்டு தான் நான் பப்ஜி விளாடுவன் ஏன்னா இங்கே யாருக்கும் பப்ஜி விளயாட மாட்டானுங்க அதிகம் பப்ஜிலயே அதே மாதிரி ரூம் மேட்ச் இருக்குது ஆனால் பப்ஜில ரூம் மேட்சிருக்கு வாங்கடா விளாடுலான்னு கூப்டா பப்ஜிலாம் நல்லாருக்காதுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்க அது விளாண்டு பார்த்தாதான் தெரியும் பப்ஜிலயும் நல்லாதான் இருக்கும் நா விளாண்டுருக்கன் ரூம் மேட்சிலான் பப்ஜிலயும் நல்லாதான் இருக்குது விளாண்டுருக்கன் ஆனால் பசங்கள் ஏன்னா விளாண்டதுல்லல பப்ஜில அதனால் பசங்களுக்கு தெரியிறது இல்லை பப்ஜி நல்லாருக்குமா நல்லாருக்காதான்னு பப்ஜிலான் நல்லாதான் இருக்கும் கேட்டால் அவனுங்க பசங்கள் கேட்டால் பப்ஜில ரூம் மேட்ச் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க பப்ஜிலயும் ரூம் மேட்ச் இருக்குது ஏன்னா அதுவும் ஆன்லைன் கேம் தான அது ஃப்ரி ஃபயர் மாதிரி தான் அதுவும் ஏன்னா இது ஒரு இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அதுவும் இருக்கும் இதில் லைட்டாக சேஞ்சுருக்கும் அதில் லைட்டாக சேஞ்சுருக்கும் அதுமாதிரி தான் சின்ன சின்ன சேஞ்சஸ்த்தான் வேற எதும் இல்லை ரெண்டு கேமுமே நல்லாதான் இருக்கும் அதே மாதிரி வேற கேமுன்னு பார்த்திங்கன்னா பப்ஜி மாதிரியே ஒன்னு இருக்குது எப்படி சொல்கிறது அந்த நேம் தெரியல அதுவும் ஒரு ஒரு டைமோ ரெண்டு டைமோ ஏத்தி விளாண்டுருக்கன் அவ்வளோதான் அது அவ்வளோக்கும் எனக்கு பிடிக்கல அதனால் டெலிட் பண்ணிட்டேன் இப்போ நாங்கள் அதிகம் விளையாடுறது பசங்களாம் சேர்ந்துட்டு ஃப்ரி ஃபயர் தான் விளையாடுவோம் நைட் டைம்ல ஏன்னா நைட் டைம்ல விளாடுறது தான் நல்லாயிருக்கும் பசங்களாம் அப்படியே ஜாலியாக கும்பலாக உட்காந்துட்டு ஃப்ரிஃபயரு விளாண்ட்டுருப்போம் அவன கலாய்ச்சிட்டு நீங்கள் தோத்துட்டிங்கடா நீங்கள் தான் இப்போ கார்ட் கிரியேட் பண்ணணும் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனுவோல கலாய்ச்சிகிட்டு இருப்போம் நாங்கள் கலாய்க்கிறதுலயே அவனுங்க ஒடனே கிரியேட் பண்ணுவானுங்க கார்ட நாங்கள் அந்த சாக்குல அப்படியே நாங்களும் விளாண்டுக்குவோம் அதே மாதிரி இப்ப அவனுங்க கிரியேட் பண்ணி விளாண்டு அதுல வந்து அவனுங்களே ஜெயிச்சிட்டானுங்கன்னா நாங்கள் கிரியேட் பண்ணும் ஏன்னா நாங்கள் தோத்துட்டம்ல அதனால் நாங்கள் கிரியேட் பண்ணணும் அதே மாதிரி நாங்கள் கிரியேட் பண்ணி அவனுங்க அடிச்சு தோத்துட்டானுங்கன்னா ரிட்டர்ன் அவனுங்க கிரேட் பண்ணும் ஏன்னா அவனுங்க தோத்துட்டானுங்கள தோத்தவங்கதான் கார்ட் கிரேட் பண்ணும் அதே மாதிரி கிரியேட் பண்ணி விளாண்டுருப்போம் ரூம் கார்டுனாலே நல்லாருக்கும் ப்பிரிப்பயர்ல பப்ஜிலயும் நல்லாருக்கும் ஆனால் அது ஏனா பசங்கள் விளாண்டதில்ல அதுனால அவனுங்களுக்கு புரியிறதில்ல அதனால் சரி பசங்கள் எல்லாம் ஃப்ரிஃபயரே எல்லாம் வச்சிருக்கான்னு சொல்ட்டு நானும் ஃப்ரிஃபயரே வெளாண்டுறது என் மொபைலை ரெண்டுமேதான் இருச்சி ஆனால் இப்போ இருக்குறது ஃப்ரி ஃபயர் மட்டும்தான் ஏன்னா பசங்கள் வந்து பப்ஜி வேற யாரும் விளாடுறதில்லலே அதனால் தான் என் மொபைல் வந்து ஒடஞ்சிடுச்சு அதில் ரெண்டு ரெண்டு கேமுமே வச்சிருந்தேன் ஆன்லைன் கேமு ஃப்ரி ஃபயர் பப்ஜி ரெண்டுமே வச்சிருந்தேன் இப்போ புதுசாக வாங்கினதுனால இதில் ஃப்ரி ஃபயர் மட்டும் தான் இருக்குது பப்ஜி இன்னும் ஏத்தலை ஏன்னா இப்போ பப்ஜி யாரும் வச்சிருக்குறதில்லல இப்போ நான் மச் நான் மட்டும் வச்சு வெளாண்டுட்டுருக்கன் பப்ஜி பசங்கள் யாராச்சும் இருந்தானுங்கன்னா பரவால்ல அவனுங்க கூட நானும் சரி வாங்கடான்னு சொல்லிட்டு பப்ஜி விளாடுலாம் நான் மட்டும் தனியாக விளாட எனக்கு ஒரு மாதிரி ஃபோராக இருக்குது ஃபோர் அடிக்கிது அதனால் தான் நான் விளாடுறது இல்லை பப்ஜி பப்ஜியும் ஏற்றல ஃப்ரி ஃபயர் மட்டும் தான் விளாண்டுருக்கன் ஆன்லைன் கேம் நல்லாதான் இருக்குது நானும் விளாண்டுருக்கன் பரவாயில்ல நல்லாதான் இருக்குது விளாண்டு பார்த்தேன் வேற ஆன்லைன் கேம்னு பார்த்திங்கன்னா